விழுப்புர மாவட்டத்தில் வந்து ஃபேமஸாக நம்ப வந்து கொண்டாடப்படுகிற திருவிழா கலாச்சார திருவிழான்னு பார்த்தோனாக்கா கூவாகன் திருவிழா சொல்லாம் அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் அதுவும் வந்து சித்திரை மாதத்துல தான் நடக்கும் அந்த திருவிழாவும்போது வந்து அது வந்து இங்கே பரிக்கலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல வந்து அது வந்து நடக்கும் அது வந்து விழுப்புரத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு திருவிழா அந்த திருவிழாவில் வந்து திருநங்கை இவுங்கலாம் இருக்காங்கள்ல அவங்களாக வந்து போட்டி போடுவாங்க வருஷோ ஃபுல்லாக அவங்க பார்க்க முடியாது அவங்களை அந்த ஒரு பீரியட்டில் அந்த ஒரு டைம்மில் மட்டும்தான் அவங்களை வந்து நம்ப பார்க்க முடியும் அவங்க அந்த டைம்மில் வந்து லக்ஷதீப திருவிழான்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ப வந்து விழுப்புரத்தில் கொண்டாடுவாங்க அது வந்து விழுப்புரத்துலருந்து விழுப்புரம் சிட்டில தான் இருக்கு அந்த ஆஞ்சிநேயர் கோயில் அந்த கோயிலில் தான் வந்து அது வந்து வர்ஷோ வர்ஷோ நடப்பெறும் அந்த விழாவை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க லட்சக்கணக்கான தீபங்கள் அதில் ஏற்றுறதால தான் அதுக்கு பேர் வந்து லட்ச தீபோன்னு சொல்லிவிட்டு நம்ப வந்து சொல்லுறோம் அந்த திருவிழாவும்போது தான் அந்த திருநங்கைகள் எல்லாமே அங்கே வந்து அந்த தெய்வத்துக்கான வழிபாடகள்லாம் செஞ்சிவிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி வச்சி மிஸ் கூவாகம் யாருன்றது வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே அந்த பட்டத்தை வந்து சூட்டிப்பாங்க